நான் வந்து சா மிகப்பெரிய சாதனையெலாம் ஒன்றும் செய்யலைங்க நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கூலிக்கு தான் போவோங்க கூலி வேலைக்கு தான் செஞ்சுட்டுக்கறோம் நாங்கள் டெய்லும் கூலிக்கு தான் போவோங்க இருந்தாலேயும் எங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது மாமியார் மாமனார் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு தான் கொடுத்தாங்க எங்களுக்கு சின்னதாக தான் இருக்குது இடம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு எப்படியாவுது ஒரு வீடு கட்டணோன்னு நாங்கள் நினச்சோம் அதே மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சீட்டை போட்டு சங்கத்தில் பணம் எடுத்து அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் போட்டு வெச்சு சேர்த்து சிறுக சிறுக பண்ணி ஒரு வீடு கட்டி இருக்கிறோம் வீடு கட்டந்ததுனால் பரவாயில்லை எங்களுக்கு எங்களுக்கு அது எல்லாேருமே பாராட்டக்கூடிய விஷயம் அது எல்லாேரும் பரவாயில்லை இவ்வளோ வீடு கட்டியிருக்கிறீங்க கூலி செஞ்சாவது சம்பாதிச்சி அப்படின்ற அளவுக்கு எல்லாேருமே பெருமையாக சொல்வாங்க பரவாயில்லை அப்படின்னு அதனால் எங்களுக்கு அதுவே பெரிய விஷயந்தான் நான் வீடு கட்டி முடித்தது எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம் எங்களுக்கு உண்மையிலே நாங்களெலாம் நினச்சிக்கூட பார்க்க முடியல வீடு கட்டுவோம் அப்படின்ற இது இல்லை ஆனால் இப்போது நாங்கள் அது அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணி இருக்கிறோம் வீடு கட்டின்னால எங்களுக்கு அது உண்மையிலே எங்களுக்கு பெரிய விஷயம் எங்களுக்கு மறக்க முடியாத அது பெருமையாக இருக்குது யார் பார்த்தாலியும் நல்லா இருக்குது வீடு பரவாயில்லை வீடு கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக இருக்குது எங்களுக்கு அது ஓ பிடிச்சிருக்குது பரவாயில்லை